தமிழ் மொழி பேசுறதுக்கு நிறையா பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தோன்னா ஃபுல்லாக தமிழில் பேச மாட்டாங்க இப்போ கடையில் போய் வாங்கும் போது மேகி கொடுங்க அந்த மாதிரி இங்கிலீஷில் பேசுவாங்க மத்தவங்க கூட பேசும்போது மோஸ்ட்லி இங்கிலீஸும் தமிழும் சேர்ந்து தான் வரும் அதே வேறு ஒரு ஊரில் இருக்கவங்க நிறைய கர்நாடகா லாங்குவேஜ் தெலுங்கு அந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுவாங்க ஸோ அதுதான் பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்குது அது இப்போ எக்சாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒருத்தவங்க கிட்டே அதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா தேங்க்யூன்னு சொல்வோம் ஸோ அது தமிழ் இல்லை தானே ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அதான் ஒரு சிலவங்க வந்து பாத்தோன்னா இலக்கணத்தோடு சேத்து பேச மாட்டாங்க அவங்களுடைய இங்கிலீஷ் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி பேசுவாங்க ஆனால் இங்கே பேரண்ட்ஸ் மூலிமா வரக்கூடியதாகட்டும் இல்லை ஸ்கூல் போய் படிக்கிறதாகட்டும் ஸோ இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது தமிழ்மொழியை தமிழ்நாட்டில் தமிழாக பேசாமல் ஸோ எல்லா மொழியும் மிக்ஸ் பண்ணி பேசுவது தான் பெரிய சவாலாக இருக்கும்